பாரம்பரியத்தில் நம்ம வந்து முதலில் உணவை பற்றி பார்க்கலாம் உணவு அப்படின்னா வந்து நம்ம இப்போது வந்து ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் ஃபுட் அந்தமாதிரி நிறையா சாப்பிட்றோம் ஆனால் வந்து ப அந்த காலத்தில் கேழ்வரகு கம்பங்கூழ் வரகரிசி இந்தமாதிரி அரிசியை வச்சு சமைச்சி சாப்பிட்டு அந்த காலத்தில் இருந்தவங்க இந்த காலத்துலேயும் நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்காங்க வாழப்பூ வடை முரு நிறையா கீரை வகையை நம்ம சேத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஆரோக்கியமா இருக்கலாம் அடுத்து வந்து பொங்கல் பொங்கல் டி பொங்கலில் வந்து நம்ம வந்து பொங்கல்னா பொதுவாகவே காலைல எழுந்திரித்து குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு பொங்கல் வச்சு நல்லா ஜாலியாக இருப்போம் அந்த நாள் ஃபுல்லாகவே நம்ம சந்தோஷமாக போகும் அடுத்த நாள் வந்து அவுங்க ஆடு நம்ம வீட்டில் இருக்க ஆடு மாடுக்கு வந்து நல்லா அந்த ஆடு மாடுலாம் குளிப்பாட்டிவிட்டு நம்ம வந்து பொங்கல் வந்து அதுக்கு ஊட்டிவிட்டு அந்தமாதிரி நம்ம வந்து ஜாலியாக இருக்கலாம் நம்ம வந்து சந்தோஷமா நம்ம வந்து நம்ம மறக்காமல் கலாச்சாரத்தை நம்ம வந்து பாதுகாத்துட்டு வர்றோம் அடுத்து வந்து தீபாவளி தீபாவளியில் நம்ம என்னா பண்ணுவோம் காலைல எழுந்திரித்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிட்டு நல்லா பட்டாசுலாம் வெடிச்சிட்டு பக்கத்து வீட்டுக்கெல்லாம் போய் பலகாரம் கொடுக்குறது அந்த காலத்துலேயே இருந்தது அதனால் நம்ம வந்து அதை வந்து இன்னைக்கும் கடைபுடிச்சிட்டு வர்றோம் அடுத்து வந்து குலதெய்வ வழிபாடு நம்ம வந்து வருஷத்துக்கு ஒரு முறை ரெண்டு முறை போய் நம்ம வந்து குலதெய்வத்த பார்த்து நல்லா சாமி கும்பிட்டு குடும்பத்தோட போவோம் அது வந்து அந்த காலத்துலேயும் அப்படி தான் பண்ணுவாங்க குலதெய்வோம்னா அவங்களுக்கு வந்து அவ்வளோ இதாக இருக்கும் நம்ம போய் அதே வந்து நம்ம இப்பவும் கடைபுடிச்சிட்ருக்கோம் அடுத்து மண் சட்டியில் சமைச்சா ரொம்ப உடலுக்கு நல்லது மண் சட்டியில் வச்சு சமைச்சி சாப்பிட்றது அவ்வளோ நல்லது ஏன் அப்படின்னா அந்த காலத்திலலாம் மண் சட்டியில் தான் சமைச்சி சாப்பிடுவாங்க அந்த பாரம்பரியத்தை நம்ம கடைபிடிச்சி நம்ம வந்து மண் சட்டி அழியாம இந்த காலத்திலையும் நம்ம வந்து பா பாதுகாத்து நம்ம வந்து சமைக்கணும் மண் சட்டியில் சமைச்சி சாப்பிட்டோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம வந்து உடல் ஆரோக்கியதுக்கும் நல்லா இருக்கும் அடுத்து வந்து பாரம்பரியத்தில் வந்து ந நடனம்னு பார்த்திங்ன்னா சிலம்பாட்டம் பர பரதநாட்டியம் ஒயிலாட்டம் கரகாட்டோம் அந்தமாரி ஆட்டோல்லாம் அந்த காலத்தில் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு ஆனால் வந்து இந்த காலத்தில் அப் அது ரொம்ப அழிஞ்சு கிட்டே வருது நம்ம வந்து அதலாம் அழியாமல் அடுத்த தலைமுறைக்கும் நம்ம வந்து சொல்லித்தரணும் ஏன் அப்படின்னா நம்ம வ நம்மளே வந்து பார பாரம்பரியத்தை மறந்துட்டோம் அப்படின்னா அடுத்த தலைமுறைக்கெல்லாம் என்ன ஆகும்னு தெரியாது அதனால் நம்மளும் பாரம்பரியத்தை மறக் மறைக்கா இது மறக்காமல் அடுத்த தலைமுறைக்கும் சொல்லி நம்ம வந்து கலாச்சார பாதுகா கலாச்சார பாரம்பரியத்தை நம்ம வந்து பாதுகாக்கணும்